ஹலோ ஆ நான் வந்து ஒரு ரெஸ்ட்டாரண்ட் வச்சுருக்கேன் அதுக்கு வந்துகிட்டு எனக்கு வந்து அரிசி தேவைப்படுது எனக்கு வந்து ஒரு டென் கேஜி ப்ரவுண் ரைஸ்ஸும் ஜாஸ்மின் ரைஸ்ஸும் வேணும்

ஓகே நான் வந்து வந்து எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் வந்து நான் வந்து அட்ரெஸ் அனுப்புன்னா நீங்கள் டெலிவரி பண்ணிடுவிங்களா

ஓகே எவ்வளோ ஜார்ஜ் ஆகும் ஓகே மேம் அந்த இது ப்ரவுண் ரைஸ் சரி ஓகே ஓகே மேம் ப்ரவுண் ரைஸ் வந்து டென் கேஜி வந்து என்ன ரேட் வருது

ஓகே நான் டென் கேஜாக வாங்கிறப்ப நீங்கள் ஏதாவது எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா ஓகே மேம் அது மாதிரி ஓகே ஓகே ஓகே ஓகே ஜாஸ்மின் ரைஸ் வந்து அது மாதிரி என்ன ரேட் வருது சரி ஓகே மேம் நான் வந்து உங்களுக்கு அட்ரெஸ் வந்துட்டு எஸ்எம்எஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுங்க தேங்க் யூ மேம்